காலையில எழுந்த உடனே கொல்லைப்புற கதவை திறந்து விட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறந்தான் வெளி கதவை திறந்து சாணம் தெளிக்கிணும் சாணம் தெளிக்கிறதுன்னா என்னென்னா மாட்டு சாணம் மாட்டு சாணம் கலந்த தண்ணியை தெளிக்கிறதுனால் நம்ப கிருமி நாசி எதுவும் நம்பளை அண்டாது வீட்டுலையும் லட்சுமி கடாக்ஷகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலையே காலையில அஞ்சு மணிக்குலாம் தெளிச்சிருணும் பிரம்மமுகூர்த்தத்தில் அதில் தெளிச்சாதான் நமக்கு வந்து நம்ப வீட்டில் வந்து லட்சுமி கடாக்ஷகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெளிச்சத்துக்கு அப்புறோம் வீடை டெய்லிக்கிமே சுத்தமாக வச்சியிருக்கணும் காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்ணும் சாமி கும்பிடகுள்ள என்னதான் நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து லட்சுமி வர்றதாக ஐதீகம் காலையில பிரம்ம முகூர்த்தக்குள்ளே சாயங்காலம் வந்து அதேமாரியே கொல்லைப்புற கதவை சாற்றிட்டு வெளிவழியாக கதவை திறந்து விளக்கேத்திட்டு வரணும் விளக்கேத்திட்டு வந்தா லெட்சுமியே நம்ம வீட்டுக்கு வரமாரி ஐதீகம் வீடை சுத்தமாக வச்சியிருந்தாதான் அந்த வீட்டுக்கு வந்து லட்சுமி கடாக்ஷகம் இருக்கும் வீடை வந்து அசிங்கமாகவோ கேவலமாக வச்சியிருந்தா வந்து தொடைக்காமல் இது பண்ணாமல் வச்சியிருந்தா அந்த வீட்டுக்கு வந்து மூதேவிதான் வருவா அப்படின்னு சொல்லுவாங்க அதெலாம் வந்து பண்டைய காலத்தில் இன்னும் நாங்கள் அதெலாம் வந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம் வீடை வந்து காலைலயும் பெருகிட்டு வீடை சுத்தம் பண்ணிகனும் சாயங்காலமும் பெருக்கி சாயங்காலம் விளக்கு ஏற்றி லட்சுமியை கூப்பிட்டு வரமாரி அதமாரி இதெலாம் இன்னும் இப்போ இப்போ இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுமாரி நிறையா இது நம்பிக்கையலாம் இருக்குது இந்த கடவுள் நம்பிக்கை இருந்து இருக்குது அதமாரி இருந்தாதான் அந்த வீட்டில் லட்சுமி கடாக்ஷகம் இருக்கும் லட்சுமி வாசம் செய்வாள் என்று சொல்லுவாங்க